ஆ ஆ ஹலோ மா மார்னிங் சார் எனக்கு கொஞ்சம் லோன் வேணும் கோல்ட் லோன் சார் கோல்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பதினைஞ்சி சவரன் இருக்குன்னு நினக்கிறேன் சார் ஆ இப்போது அப்ளே பண்ணிணா எவ்வளோ டேஸ் எவ்வளோ நாள் கழிச்சு சார் வரும் இந்த லோனு ஆ ஓகே நாளைக்கு நான் வந் வந்துட்டு உங்களுக்கே கால் பண்ணலாமா இப்போது பேங்க்கில் வந்து கேட்டாலே சொல்லுவாங்களா எங்கே போய் இது பண்ணணும்ன்னு ஆ ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார்